நீச்சல் என்பது பொதுவாக நீண்ட தூரம் நீச்சல் அடிப்பவர்கள் பாதுகாப்பான முறைகளைக் கையாள வேண்டும் ஏனென்று சொன்னால் முதலில் பாதுகாப்பு அவசியம் பிறகு இரண்டாம் பட்சமாகத்தான் நீச்சல் எந்தவொரு வேலை செய்தாலும் பாதுகாப்புகளை உறுதி செய்துக்கொண்டு செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும் அதன் அடிப்படையில் நீச்சல் என்பது ஓர் நல்ல பயிற்சி இதற்கு தேவையான உபகரணங்கள் நீச்சல் உடை மற்றும் தலைக்கு தேவையான அந்த தொப்பி மற்றும் கண்ணாடி இவை மூலம் நாம் நமது கண்களையும் மற்றும் தலையையும் தலை தலை மற்றும் தலைப்பகுதி மற்றும் உடற்பகுதியை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் சும்மிங் சும்மிங் உடை அணிவதன் மூலம் நமது உடல் ஒரு கட்டுக்கோப்பான நிலைக்கு ஒரு எடுத்துச் செல்லப்பட்டு நீச்சல் அடிப்பதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை நிலவும் ஆகையினால் இந்தப் பாதுகாப்புகளை முதலில் உறுதிப்படுத்திக் கொண்டு நீச்சல் அடிப்பதே நமக்கு மிகுந்த ஒரு சாதனையாளராகத் ஆக திகழ்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை